இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயித்து தொண்ணூறு ஒன்பது மூணு ஆயிரத்து தொள்ளாயித்து எழுபத்தி எட்டு நாலு ஆறு ரெண்டாயிரம் இருவது ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு